இப்போ எங்கள் சைட்லெலா எப்படி டெக்னாலஜி வளர்ந்ருக்குனு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விவசாயத்லேர்ந்து போகலாம் விவசாயத்துல வந்துட்டு முதலில் நாற்றுநற்றத்துக்லாம் வந்துட்டு நம்ம கையால் தான் நாற்று நடுவாங்க ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் கையால் நாற்று எங்கேயும் நடுறது இல்லை அவ்வளோக்கும் மிஷின் வச்சு நடுறாங்க மிஷினே அது வந்து நட்டு கொடுத்துருது அடுத்து கரும்பெலாம் பார்த்தோம்னா நம்ம முன்னாடி கையால் தான் வெட்டிட்ருந்தாங்க அருவாள் வச்சு அந்தமாதிரி வச்சு தான் வெட்டிட்ருந்தாங்க ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா மிஷின் கட்டர்லேயே வந்துட்டு வெட்டி கொடுத்துருது அப்புறோம் அந்த ஜூஸ் எடுக்கணும்னாலும் அந்த மிஷின் குள்ளே போட்டால் அதுவே அரச்சு கொடுத்துருது அப்புறோம் இந்த முன்னாடி மருந்தெலாம் அடிக்கும் போது ஒரு ஸ்ப்ரேயர் டேங்க் வச்சு அடுச்சுட்யிருந்தாங்க ஆனால் இப்போ அப்புறோம் கை வச்சுலா தூவிட்டு அந்தமாதிரிலாம் மருந்து அடுச்சுட்ருந்தாங்க இப்போ வந்துட்டு அந்த மருந்தடிக்கிறதுலாம் ரொம்பவே ஈஸியாக மிஷினெலாம் வந்துருச்சு இந்த நாற்று நட அதுக்கெலாம் வந்துட்டு ட்ரோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறமேல்ட்டுக்கு நம்ம இந்த கோக்கனட்யிருக்கு இல்லையா அது வந்து அந்த தேங்காய் வந்துட்டு நம்ப முன்னாடி வெட்டும் போது அந்த அருவாள் வச்சு வெட்டினோம் அப்புறோம் கஷ்டப்பட்டு உரிக்கிறது இதெலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தோனா நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருக்கு எப்புடிட்னா ஒரு மிஷின் குள்ள போட்டோனா அதுவே நார்லாம் உருச்ட்டு நமக்கு வெறும் தேங்காவாவே கொடுத்துருது அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறமேட்டுக்கு இந்த வெஜிட்டபுலாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறது வந்து நம்ம முன்னாடி கத்தி வச்சு கட் பண்ணிட்ருந்தோம் உரிக்கிறது எல்லாமே ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு மிஷின் கட்டர்குள்ள போட்டோம்னா அதுவே கட் பண்ணி கொடுத்துடுது நல்லா ச்சாப் பண்ணுறத்துக்கும் அதுவே ச்சாப் பண்ணி கொடுக்கு தோல் சீவ்வுறது அதுவே சீவி கொடுக்குது அப்புறோம் இப்போ வந்து பூரிலாம் பாத்தோம்னா பூரி மாவு வந்துட்டு அதுவே பிசஞ்சி கொடுக்குது முன்னாடி வந்துட்டு இந்த அரிசி மாவ்வெலாம் ஆட்டுக்கல்லில் வந்து அரச்சிட்யிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அரைக்கிறது வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்துட்டு அந்த கிரைண்டரில் வந்துட்டு அரைக்கிறாங்க முன்னாடி வந்துட்டு நம்ம வாஷிங்மிஷின் வந்து பார்த்தோனா நம்ம முன்னாடி துணி துவைக்கிறதுலாம் நம்ம கையால் துவச்சிட்யிருந்தோம் ஆனால் இப்போ வந்துட்டு வாஷிங்மிஷின் வரவும் வாஷிங் மிஷினில் வந்து துவைக்கிறோம் அப்புறமேட்டுக்கு இந்த பூரி இருக்குது இல்லையா அந்த பூரி போடுறதுக்கு அந்த கட்ட வந்துட்டு நம்ம முன்னாடி தேய்போம் இப்போ வந்துட்டு அந்த தேய்க்கிறதுக்லாம் இல்லை நம்ம வீட்டில் செய்கிறதுனா வந்துட்டு ஒரு இப்போ ப்ரெஸ்ஸிங் மிஷின் இருக்கும் அந்த அதுக்குள்ள மாவு மட்டும் வச்சால் போதும் ப்ரெஸ் பண்ணி அதுவே கொடுத்துருது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் போயிட்டு பூரி பேக்கேஜ் கேட்டோனா பூரி பேக்கேஜ்ஜே கிடைக்கிது இப்போலாம் அதை போட்டு பெருச்சால் மட்டும் போதும் ஈஸியாக கிடைச்சிருது இந்தமாதிரி நிறையா நமக்கு வந்து டெக்னாலஜி வந்து ரொம்பவே வளர்ந்துருச்சு நமக்கு எல்லாமே இப்போ வந்து யூஸ்ஃபுல்லாவே கிடைக்கிது அதனால் நமக்கு ரொம்ப வேலை கிடையாது அதுவே நமக்கு மிஷின்ஸ்சே வந்து நிறைய செஞ்சு கொடுத்துருது டெக்னாலஜி வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு